ரெண்டு நாள் மூணு நாள் கூட டூர் போவோங்க ஆனால் ஓம்சக்தி கோயிலுக்கு இது மாதிரி திருவண்ணாமலை இது மாதிரி கோவிலுங்களெலாம் போவோம் வீட்டிலேருந்தே புளிசாதம் இந்த சப்பாத்தி இது மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு எடுத்துன்னு போயிடுவோங்க எடுத்துன்னு போய் நாங்கள் சாப்பிட்டு ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் டூர் சுற்றிட்டு வருவோங்க வருஷத்துக்கு ஒரு நாள் போவோம் டூரு